உணவு சாப்பிடும்போது அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா உணவு தயாரிக்கும் போது இருக்கு அதாவது அந்த அடுப்புக்கு பக்கத்தில் வந்து லெஃப்ட்டு சைடு வந்து உப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மரபு அந்த உப்பை வந்து பீங்கான் ஜாடியில் தான் வந்து கொட்டி வைக்கணும் அப்படிங்கிறது ஸோ அது வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படினா இந்த சாப்பாடு இந்த அரிசியெல்லாம் புடைக்கிற முறம் இருக்கில்லைங்களா அந்த முறத்துல வந்து காலையில் முழிக்க கூடாது அதனால அதை வந்து நம்ம ஓரமாகதான் வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்கு அப்புறம் வந்து இந்த சாப்பிடும் போது கைகழுவுகிறது அப்படிங்கிறது வந்து மரபுன்னு சொல்ல முடியாது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே எங்கேயாவது கை வச்சுருப்போம் அது அப்படியே சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளாற போகும் ஸோ வந்து சாப்பிடும் போது கை கை கழுவிட்டுதுதான் சாப்பிடுணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ப்ளஸ் வந்து என்ன அப்படினா எலை வந்து இந்த குருத்து வந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி போட்டு சாப்பிடுவோம் அது ஒன்று ப்ளஸ் வந்து இன்னொன்று எதனா சொல்லணும் அப்படினா அந்த சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இடையில வந்து தண்ணிர் குடிக்க பேசக்கூடாது அப்படிங்கிறது இதல்லாம் மரபு கிடையாது இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் புறையேறிரும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து வேற என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து நிறையா தண்ணிர் குடிக்க கூடாது படுக்க கூடாது சாப்பிட்ட உடனே அந்த இடத்துல படுக்க கூடாது கையை வந்து காய விடக்கூடாது சாப்பிட்ட கையை தட்டை வந்து கழுவி வச்சிடணும் நம்ம சாப்பிட்ட தட்டும் வந்து காய கூடாது அப்படிங்கிறது ப்ளஸ் வந்து நம்ம சாப்பிட்ட தட்டுலேயே இப்போ முருங்கைக்கா அந்தமாதிரிலாம் எதனா ஒன்று சாப்பிட்டோம் அப்படினா அதை வந்து நம்ம மென்று அதுலேயே வைக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் ஸோ தனியாக ஒரு பேப்பர் அந்தமாதிரிதான் வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு எதுனா படைக்கிற தட்டாக இருக்கு அப்படினா அதில் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம்தான் வந்து மரபுகள்னு சொல்ல முடியாது எங்கள் வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயம்